இப்போ நம்ம ஒரு ஃபால்ஸுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்துவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வந்துவிட்டு வியர் பண்ணி இருக்கணும் இப்போ ஷூலாம் நம்ம சாதாரணமாக எப்போதும் யூஸ் பண்ணுவோம்ல அதுமாதிரி யூஸ் பண்ணாமல் அங்கே போகையில் அந்த வழுக்கும் பாறை அந்த பாசி அதிலயெல்லாம் வழுக்காமல் இந்த கீழே வந்துவிட்டு ஃபுட் கிட்டே வந்து சொரசொரன்னு இருக்கும் அதுமாதிரி ஷூ யூஸ் பண்ணுறது ஹெட்டு வந்துவிட்டு அந்த மேலே பாறை அதிலலாம் இடிக்காமல் மேலே ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது அதுமாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்பறம் வந்துவிட்டு ஆக்சிசன் சிலிண்டர் கொண்டுட்டு போவது அப்பறம் வேகமாக வந்து அலைலாம் வர்ற டையத்துக்கு வந்துவிட்டு நம்ம வந்துவிட்டு பொறுமையாக நின்னுகிட்டு அப்பறம் போவது நமக்கு சேஃப் ஆனது அலை வரையில் போய் உள்ளே போய் இது பண்ணுறது அதலாம் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி போவது கொஞ்சம் நல்லது